உலகில் ஒரு இடத்துக்கு பயணம் செய்ய முடிந்தால்னா எனக்கு வந்து ஆக்ரா பக்கமிருக்கிற ஜெய்ப்பூர் தாஜ்மஹால் காதலின் நினைவு சின்னமான தாஜ்மகாலை பார்க்கணும் ரொம்ப நாள் ஆசை அந்த ஜெய்ப்பூருக்கு வந்து நான் பயணம் பண்ண முடிஞ்சால் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஒரு காதலிக்கு ஒரு காதலன் வந்து அவள் இறந்ததுக்கு அப்புறமா அவளுக்கு நினைவு சின்னமாக வந்து அமைச்சது வந்து ரொம்ப ரொம்ப என்ன சொல்வது வியக்கக்கூடிய ஒரு விஷயம் உலகிலேயே வந்து அதுவும் ஒரு அதிசயமாக கருதப்படுது என்ன ஒன்று அது நினைவுச் சின்னமாக அமைஞ்சதை வந்து ஆனால் அந்த காதலிக்கு தெரியாது தாஜ்மஹால் நமக்காக நம்ம கணவர் கட்டியிருக்காருன்றதை வந்து அவங்களுக்கே தெரியாது அவ்வளோ ஒரு காதலோடு அவர் கட்டிருக்கார் அந்த நினைவுச்சின்னம் பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை பயணம் பண்ண முடிஞ்சால் கண்டிப்பாக வந்து அந்த தாஜ்மஹாலை சுற்றி எல்லாத்தையும் இடத்தையும் பார்த்தா அவர் எவ்வளோ வர்ணிச்சு அவங்க காதல் நினைவு சின்னமாக அவர் எப்படி எல்லாம் சிற்பங்களை செதுக்கி அதை வச்சுருக்கறத எல்லாமே ஒவ்வொன்றா பார்க்கணும் அப்புறம் பக்கம் இருக்கிற நதியையும் நைல் நதியையும் பார்க்கணும் ரொம்ப ரொம்ப வியக்கக்கூடிய விஷயமாக இருக்குது அந்த இடம் அப்போ அதே மாதிரி இன்னொரு பக்கமும் ஒரு கட்டியிருக்காங்களா தாஜ்மஹால் மாதிரி அது ஒரு ஃபஸ்ட் வந்து ஒன்று இன்னொன்று இருக்காம் அது பக்கமாக அதையும் பார்க்கணுன்னு ரொம்ப நாள் ஆசை இதெல்லாம் வந்து போய் பார்க்கணும் நினச்சிட்ருக்கேன் பயணம் பண்ண முடிஞ்சால் கண்டிப்பாக இந்த இடத்த வந்து நான் வந்து எப்பவுமே வந்து மிஸ் பண்ண தவற விடமாட்டேன் கிடைச்சா கண்டிப்பாக அந்த வாய்ப்பை வந்து சரியான முறையில் நான் வந்து காதல் நினைவுச் சின்னத்தை கண்டிப்பாக பார்த்தாகணும் ஒருத்தர் மேல் ஒருத்தர் வச்சுருக்குற அன்பு அந்த புரிதல் இதெல்லாம் வந்து எவ்வளோ பெரிய விஷயம் ஒரு மனிதனால் இவ்வளோ காதல் பண்ண முடியுமா அப்படின்ற அளவுக்கு வியக்கத்தக்க விஷயங்களெலாம் வந்து இருக்காம் அதெல்லாம் பார்க்கணுன்னு நினச்சிட்ருக்கேன் இது வந்து ஒரு வருங்காலத்தில் நம்ம பசங்களுக்கு கூட வந்து ஒருத்தர் மேலே இவ்வளோ அன்பு காதலெலாம் நிறைய வைச்சோம்னா ஒரு அவங்க போயிட்ருக்கிற லைஃப் வந்து நல்லாயிருக்கும் வாழ்க்கை பயணங்கள் வந்து மிகச் சிறப்பாக இருக்குன்றதை வந்து அவங்க எடுத்துக்காட்டுறதை வந்து இவங்க புரிஞ்சிக்கணும் இன்னும் கொஞ்சம் நிறைய பேர் வந்து அன்போடு காதலோடு வாழ்க்கை சிறப்பாக இருக்குன்றதை வந்து என்னோட கருத்து